நிலம் பயிர் நாத் நாற்று விடறதுக்கு முன்னாடி எருக்களஞ்செடி வேப்பஞ்செடி கொழிஞ்சி இதையெல்லாம் போட்டு முதுச்சி வெச் மிதித்து அதுக்கப்புறம் அது வந்து ஊ காட்டுக்குள்ளே ஓட்டி தான் நாங்கள் வந்து நெலை நாற்று எடுத்து நட்டு இயற்கை உரமா கொடுத்துட்ருக்கறோம் அதேமாதிரி வீட்டில் இருக்கிற கழிவுப் பொருள்கள் மக்கும் மக்காத குப்பைகள் இதையெல்லாம் போட்டு தான் உரமா போட்டுட்டிருக்கறோம் தாவரத்திலிருந்து வர சில த எரு இப்போ தென்னை மரத்துலேருந்து வர பட்டையைவே போட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் அதைவே எருவாக பண்ணி அந் பனை ஓலை அந்த மாதிரி இருக்கிறதையும் எருவாக பண்ணி தான் போட்டுட்டிருக்கறோம் அப்புறம் இன்னும் சில மா செடிகளையும் உள்ளே நட்டு விட்டு அதையும் ஓட்டிவிட்டு அது மூலிமாவும் நாங்கள் எருவை எடுத்துட்டிருக்கறோம் அப்புறம் மா மாட்டுச்சாணத்தை போட்டும் அதுலேருந்து வர்ற க எருவையும் காட்டுகளுக்கு போட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான தாவரத்தை நாங்களே பயிரிட்டு வேணுங்கிற காய் செடி இதெல்லாம் நாங்களே போட்டுக்கிறோம் எங்களுக்கு தேவையான தோ காய்கறிய நாங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிறோம் மருந்து அதாவது உரம் எத் தவிர வேறே எந்த ஒரு மெடிசன் மருந்துமே யூஸ் பண்ணாமல் இயற்கை உரமாகவே நாங்கள் பயன்படுத்திகிட்டு வரோம்